ஹலோ வணக்கம் சார் என் பேர் வினோத்குமார் குமார் அண்ணா உங்கள் நம்பர் கொடுத்தார் சார் எராம்கிருஷ்ணா ட்ராவெல் ஏஜென்சி தானே ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அவர்தான் அவர்தான் ஒன்னுல்லை சார் இப்போ நான் என் ஃபேமிலி எல்லா வந்து செஞ்சு கோட்டைக்கு போகலானு இருக்கோம் சார் என்றைக்கா இருபத்திரெண்டாம்தேதி சார் வர இருபத்திரெண்டு ஓகே சார் அன்றைக்குதான் அன்றைக்குதான் அவைலபில் தானே நீங்கள் இருப்பீங்கல்லை காலையில போயிவிட்டு ஈவினிங் ரிட்டன் ஆமாம் சார் செஞ்சி கோட்டை ராஜா கோட்டை ராஜா கோட்டைக்கு சார் ஆமாம் சார் ஆமாம் சார் காலையில் ஒரு ந ஒன்போது மணிக்கு கிளம்பற மாதிரி இருக்கும் சார் ஒன்போது மணிக்கு கிளம்பிட்டு அங்கேயிருந்து ரிட்டன் ஒரு ஃபைவ் தர்டி இல்லை சிக்ஸ் தட்டி கரெக்ட்டாக இருக்கும் சார் ஒரு நாள் ரெண்ட்டே போட்டிருங்க ஒரு நாள் ரெண்ட் போட்டிருங்க எங்கள் வீட்டிலயா சார் எங்கள் வீட்டில் வந்து நான் எங்கள் வொய்ஃப் சார் அப்புறம் வந்து பையன் பெரிய பையன் சின்ன கொழந்தை அஞ்சு வயசு கொழந்தை ஒன்று ஆமாம் சார் எனக்கா எனக்கு டாட்டா சுமோ இருக்குமா சார் சுமோ ரொம்ப பெரிசா இருக்குமே சார் வேணால் இண்டிகா அந்தமாதிரி இருந்தாலே ஓகேதான் ம் ஆமாம் சார் ஆமாம் அதுவே ஓகேதான் நாலு பேர்தான் நாங்கள் ஓகே சார் எங்கள் எங்கள் வீடு எங்கே இருக்குனு அட்ரஸ் சொல்கிறேன் எழுதிக்கிறிங்களா எழுதிக்கோங்க சார் நாற்பத்தி நாலு மேல் செட்டி தெரு மந்தகரை நியர் மாதன் ஹோட்டல் விழுப்புரம் சார் மந்தகரை தெரியாதுங்களா ஒன்னுல்லை சார் நீங்கள் சென்னை பைபாஸ்லேருந்து இறங்குறீங்கள்லை அந்த பாலம் வருதா பாலம் ஏறி இறங்கி அப்படியே லெஃப்ட் எடுங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெய்ட்டாக வாங்க சார் அந்த இது பெருமாள் கோவில் தெரு வழியா வாங்க வந்திங்கனால் அங்கே யாரை கேட்டாலும் சொல்வாங்க சார் மதன் ஓட்டல் நீங்கள் வந்துட்டு இதே நம்பர்தான் என் நம்பரு கால் எனக்கு பண்ணிங்கன்னால் நான் வந்து உங்களை கூட்டிப்பேன் சார் ஆமாம் சார் ஓகே ஓகே சரிங்க சார் ஓகே சார் நீங்கள் வாங்க ம் நன்றி சார்